எங்கள் ஊருக்கு இங்கிலீஷில் பேசுகிறவங்க எங்கள் ஊரை சுற்றி பார்க்க வந்தாங்கன்னாக்கா தமிழ் அவங்க பேசுகிற பாஷை எங்களுக்கு புரியாது இங்கிலீஷில் பேசணும்னாக்கா எனக்கு தெரியாது தமிழ் மட்டும் தான் தெரியும் அதனால் எங்கள் பையன் படிச்சிருக்கிறான் அவனை சொல்ல சொன்னேன்னா அவன் இருந்தால் சொல்வான் அப்படி இல்லைன்னாக்கா நாங்கள் கூகுள் பேர்னு ஒன்று வந்திருக்குது அதில் நாங்கள் பேசுனோம்னாக்கா அது வந்து அவங்களுக்கு இங்கிலீஷில் எடுத்து சொல்லிடும் அது எங்கள் ஊரில் வந்து தாமரை குளம் ஒன்று பெருசாக இருக்குது அதில் தாமரை பூலாம் அழகாக பூத்துக்குன்னு பூத்துக் குலுங்கும் அந்த தாமரை குளத்துக்கு எதிர்லேயே ஒரு அன்னபூரணி அம்மா ஆசரமுன்னு ஒன்று இருக்குது அங்கே எங்கள் ஊருக்கெல்லாம் இப்போ ஃபேமஸாக வந்து போயின்னு இருக்கிறாங்க நல்லா சூப்பராக கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க அதுக்கெல்லாம் அன்னதானம்லாம் போடுறாங்க ஞாயிற்றுக் கெழம ஞாயிற்றுக் கெழம அவ்வளோ இதுவாக இருக்குது எங்கள் ஊரில் நல்லா விவசாயத்தைலாம் நல்லா சுற்றி காமிச்சு அவங்களுக்கு அனுப்புவோம் மாரியம்மன் கோவில் இருக்குது சாப்பாடுலாம் கூட நல்லா செஞ்சு போடுவோம் இந்த சாப்பாடுலாம் நல்லா இருக்குது உங்கள் கிராமத்தில் செய்கிறதுலாம் நல்லா இருக்குது பிடித்திருக்குதும்மா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ருசித்து சாப்பிட்டு போவாங்க அங்காளம்மன் கோவில் இருக்குது காளியம்மா கோவில் இருக்குது எங்கள் ஊரில் அதெல்லாம் சுற்றி காமிச்சு அவங்கள நல்லா பார்த்துப்போம்